ம் ஹலோ

எஸ்மா யாருங்க ம் குட் மார்னிங் மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் டெல் மி மேம் ம் ஓகே மேம் சரி மேம் போதும் மேம் ஓகே மேம் திங்க் பண்ணணும் ஓகே மேம் மேம் இந்த வருஷம் ஒ ஒன் மினிட் மேம் இந்த வருஷம் ஆன்வல் டேக்கு செலிப்ரேஷனுக்கு எப்படி டிஃப்ரெண்டான தீம்ஸ் வைக்க போகிறீங்க இல்லாட்டி வேறு ஏதனா இது கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா எது மாதிரிப்பா சரி மேம்

ம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் ஓகே மேம் இது இன்விடேஷன் இன்வைட் பண்ணுறது ஐடியாஸு இன்விடேஷன்

ஓகே சரி மேம் ஓகே மேம் ஷோர் மேம் ஓகே மேம் ஷோர் மேம் ஓகே மேம் மேம் ஸ்டூடண்ஸ்க்கு ஓகே மேம் ஸ்டூடண்டுக்கு எது மாதிரி டீச்சர்ஸு ஃபார் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே ஆட் பண்ணணுமா மேம்

ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம் சரி மேம் நீங்கள் நான் சார்ட் ரெடி பண்ணிட்டு எது எது ஒன் பை ஒன்னா இது என்ன ரேட்டிங் பண்ணிட்டு சார்ட்டு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கொண்டாந்து காமிக்கிறேன் மேம் அதை நீங்கள் எது வேணுமுன்னு ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ரிமூவ் பண்ணிக்கிறதுன்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ப்ரைஸு ப்ரைஸ் லிஸ்ட்டு

ஓகே மேம் ப்ரைஸு ட்ரெஸ்ஸு ஓகே மேம் நான் இது இது கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் ஒரு இது அசம்ப்லி ஹாலு ரெடி பண்ணறதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி அசம்பிளி ஹால் ஓகே ஓகே மேம் சரி மேம் அப்போ சரி ஷோர் மேம் ஓகே தேங்க்யூ மேம் ஏதனா எனி டவுட்டு ஆ ஐ அட்டன்ட் தன் மேம் ஓகே தேங்க்யூ மேம் ஆ தேங்க்யூ நன்றி மேடம்